அவங்களுக்கு வந்து இப்போ வந்து விவசாயம் பண்ணிணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறது வந்து அவங்க வந்து தெரியலனா அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இங்கே தான் மருந்து வாங்கணும் இந்த மருந்து வாங்கி இதுக்கு போட்டால் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த இந்த செடி வந்து நல்லா முளைக்கும் அப்புறமா கத்திரிக்காய் செடிக்கு என்னென்ன போடணும் முருங்கை காய் மரத்துக்கு எ நம்ம என்னென்ன பிராடக்ட் பண்ணணும் தண்ணி ஊற்றணும் நல்லா வந்து செழிப்பாக வைக்கணும் நெல்லுக்கு வந்து இந்த உரம்தான் போடணும் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளெயின் கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுக்கும் போது வந்து அது நல்லாயிருக்கும் அந்த விளைச்சல் வந்து நல்லா வந்துச்சினா எங்ககிட்ட வந்து கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக வந்து மனசுக்கு ஆறுதலாக கொஞ்சம் இதாக இருக்கும்